எங்களுடைய சமையல் அறையில் இன்றைக்கு வந்து நாங்கள் பழைய காலத்து முறைமை பிரகாரம் தான் இப்போ அலுமினியப் பாத்திரங்கள் அதில் தான் சமையெலெல்லாம் செஞ்சுருக்குறோம் குக்கர்கள் குக்கரு மற்ற இப்போ இப்போ புதுசாக வந்திருக்குறதுலாம் இருந்தாலும் நாங்கள் அது அதுலெலாம் பயன்படுத்துவது இல்லை அதில் தான் சாப்பாடு செய்றோம் கொழம்பு செய்வது மற்றதெலாம் பழைய காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அதுமாரி அது பிரகாரம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் மாறுதலெல்லாம் ஏதும் இல்லை அதே மாதிரி குடி இப்போ குடி தண்ணீர் இருந்தம்போது அந்த காலத்தில் பித்தளை பாத்திரத்துல தான் வீட்லெலாம் தண்ணி வச்சுருப்பாங்க இப்போ அதேமாதிரி தான் பித்தளை பாத்திரம் வச்சுருக்குறோம் பித்தளை பாத்திரத்தில்தான் வச்சுருக்குறோம் மற்றபடி கூலிங்கில் வ வச்சுருக்குறது ஃபிரிட்ஜில் வச்சுருக்குறது அதெலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை பழமை முறை எப்படியோ அதே தான் இன்றையும் வரையிலும் நாங்கள் கடைப்பிடித்திட்டு வர்றோம்